நான் வந்து டிவி வாங்கினேங்க டிவி வாங்கி ஒரு நாலு மாதம் தான் வந்துச்சு அதுக்குள்ளேயும் என் தம்பி ஃபோ இந்த ரிமோட் எடுத்து டிவியில் அடிச்சிட்டான் சார் டிவி சரியாக ஓடல ஓட மாட்டேங்கிது ஸ்பீக்கர் சரியாக சௌண்டு வர மாட்டேங்கிது டிவியில் அந்த ஏதோ கோடு கோடாக தெரியுதுங்க அப்புறம் நாங்கள் இதோடு இது சேர்த்து நாங்கள் எட்டு ஆற் எட்டாக ஆறு டிவி வாங்கிட்டோங்க ஆறு டிவி வாங்கியும் டிவி சரியாக ஓட மாட்டேங்கிதுங்க என்னனு தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிவி சரியாக அந்த எங்களுக்கு கரெக்டாக மேட்சிங்காக ஆக மாட்டேங்கிதுங்க எங்கள் அம்மா நிறையா சீரியலு பாட்டு எல்லாம் அதில் தான் இருக்குது பார்ப்பாங்க அதில் தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் டிவி அப்போ சரி அடுத்த மாதம் வாங்கிக்கலாண்ட்டு எங்கள் அம்மாவை ஃபோன்லேயே பார்க்க சொல்லிட்டேன் அதனால இப்போ டிவி அடுத்த மாதம் தான் வாங்கப் போகிறோம் ரொம்ப இதாக இருக்குதுங்க